திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கல்வி வேலை வாய்ப்பு சமூக அந்தஸ்து எல்லாமே பெண்களுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் வாய்ப்புகள் சவால்களை விட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வாய்ப்புகள் எப்பவுமே இருக்கும்போது அதற்கு நேர் எதிர்ப்புறமாக இருக்கக்கூடியது சவால்கள்தான் ஸோ வாய்ப்புகள் அதிகம் அதை அதாவது படிப்பாக இருக்கட்டும் அவர்களோட வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் ரொம்பவே அதிகம் அப்படின்னே சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஸோ கல்வியை கல்விகளில் மொதல் இடத்துல வரக்கூடியது பெண்கள்தான் ஸோ இதே இதை அதிக ஊதியம் பெறும் பெண்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறாங்க ஏன்னால் வந்து இப்போ சூப்பர்வைஸராக இருக்காங்க அவங்களோட தோளில் நிறை நிறையா அவர்களோட நிறைய அவங்களும் படித்து அவங்களும் நல்ல நிலமைல இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது அவர்களோட எதிர்கொள்ளும் சவால்கள் வந்து பெண்கள் மேலே இருந்து ஆண்கள் கீழே இருந்து வேலை பார்க்குறதுக்கு யோசிக்கிறாங்க அதுதான் அவங்களோட பெரிய சவாலாகவே இருக்குது கல்விகளில் பார்க்கம்போது பெரிய இடத்துல வர்றாங்க பெண்கள் ஆனால் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்கள வந்து மேலே வர விடாமல் பிடிச்சி இழுக்குறதா ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையா போய்கிட்டிருக்கு திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பெண்களே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு கிடையாது பெண்கள் மேலே முன்னேறி வந்திருக்குறாங்க பெண்கள் நிறையா வந்து ஃபர்ஸ்ட்டு இடத்துல இருந்திருக்காங்க இருந்துகிட்டும் இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களோட இதை பார்க்கும்போது சவால்களே அதிகம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஏன்னால் வந்து பெண்களுங்கும் போது வீட்லேயும் அவங்களுக்கு வந்து வேலையும் செஞ்சுட்டு வந்து படிக்கவும் செஞ்சு வேலைக்கும் போய் அதுலேயும் ஒரு சிறந்த இதாக விள விளங்கும் போது வீட்டில் இருக்க ஆண்களாக இருக்கட்டும் வெளியில் வேலை செய்கிற ஆண்களாக இருக்கட்டும் அவங்களை ஒரு சமமான ஒரு அந்தஸ்தில் மதித்தாங்க அப்படின்னா பெண்கள் இன்னும் மேலே மேலே வருவாங்க அவங்களை பின் தள்ளுறணுன்னு நினைக்கும்போது அவங்க வந்து இன்னும் அடிமட்டத்துக்கு போயிடுறாங்க இதுதான் என்னோட கருத்து